ஹலோ அண்ணா நல்லாயிருக்குறீங்களா ஆ நாங்கள் அதுதான் இப்போ புதுசாக ஒரு மஞ்சள் குடோனு வச்சிருக்குறோங்கண்ணா இங்கே சொன்னாங்க உங்ககிட்ட தான் நல்ல நல்ல தரம் தரமான மஞ்சள்லாம் தான் இருக்குது சொல்லுங்கள் அது எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் எஸ்ட்ராவாக வேணுமாக இருக்குது கஸ்டமர்களெல்லாம் ஜாஸ்தி வந்துட்டுருக்கிறாங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் குவாலிட்டியெல்லாம் கொடுங்க கிருஷ்ணா மஞ்சள் தவிர வே வேறு என்ன குவாலிட்டியெல்லாம் இருந்தால் பேர் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ம் ம் ம் ஆ சரி அதுதான் அதுதான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் குண்டு மஞ்சள் ஆ ம் ம்

ஆ ஆ ஆ ஆ

சரிங்க எங்களுக்கு எங்களுக்கு வேணுங்க கொஞ்சம் எல்லாம் கஸ்டமர்களெல்லாம் ஜாஸ்தியாக வந்து கே கேட்டுருக்கிறாங்க பார்த்து விலைய பார்த்து அனுசரித்து நீங்கள் போட்டு எங்களுக்கு கொடுங்க ம் சரிங்க ம் சரிங்க அதுதான் அதுதான் ஈரோடு தான் அங்கே எல்லாம் ம் ம் அதுதான் அதுதாங்க ம் ஒரு விவசாயிக்கு கட்டுப்படியானால் தான் கொடுப்பீங்க ம் சரிங்க அந்த பத்தாயிரம் சொல்கிறது வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு எட்டாயிரருவா அளவுக்கு பார்த்து போடுங்கள் ம் சரி அனுசரித்து போட்டு ஏதோ பத்து ஐந்நூறு சேர்த்து வேணால் கு ம் சொல் ஆ ஆ ஆ ஆ சரி அது அப்படி தானுங்க என்ன பண்ணுறது விவசாயி ஆ ஆ

ஆ ஆ ஆ ஆ சரிங்க சரிங்க அந்தமாதிரி நன்மைகளெலாம் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பில்லை சரிங்க சரிங்க சரி ஆ பார்த்து அனுசரித்து நானும் போட்டு கொடுக்குறங்க ரொம்பவும் மட்டமெல்லாம் பண்ணமாட்டேன் பத்து ஐந்நூறு சேர்த்து வேணுனால் வாங்கிக்கலாம் சரக்கெல்லாம் நல்ல அனுப்புங்கள் அனுப்புங்கள்

சரிங்க சரிங்க ஃபோன் பண்றேங்க ஆ சரி நன்றி